விளையாட்டு அப்படின்னு சொன்னோம் அப்புடின்னா அதில் வந்து நிறைய வந்து நல்லதும் இருக்குது சில இடத்துல வந்து கெட்டதும் இருக்குது விளையாட்டு வந்து நம்ம வெளியில் போய் விளையாடும் போது ஒரு நம்ம கைகாலை அசைத்து விளையாடுற விளையாட்டு அப்படிங்கிறதும் நம்ம நம்ம மன அழுத்தத்தையும் நம்மளோடய உடல் ஆரோக்கியத்தையும் தரும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நம்மளோடய ஆயுட்காலத்தை வந்து நீண்ட ரொம்ப நாள் வந்து வாழ்கிறதுக்கும் வந்து விளையாட்டு வந்து ரொம்பவும் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இப்போ இருக்கிற ஒரு இப்போ இருக்கிற ஒரு நிலமையில வந்து யாரும் வந்து சரியாக வந்து விளையாடுறது இல்லை உடற்பயிற்சி சரியாக செய்கிறது இல்லை அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து உடல் பருமன் வந்து ஆயிட்டுருக்குது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப மன அழுத்தத்துனால் தான் இருக்காங்க அதனால அதில் இருந்து வெளியே வரதுக்குக்காக கைபேசியில் இருக்கற வந்து ஒரு கேமை தான் வந்து விளையாடுறாங்க அது கொஞ்சம் நேரம் வந்து மன அழுத்தத்தை வந்து குறைக்கும் ஆனால் வந்து மன அழுத்தம் வந்து முழுமையாக குறையறதுக்கு வந்து நம்ம வந்து வெளியே வந்து இயற்கை காற்றோடய வந்து விளையாடுறது அது தான் வந்து ரொம்ப வந்து நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிறையா இடத்துல வந்து விளையாடுறது அப்படிங்குறது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவும் மகிழ்ச்சியைத்தரும் இப்போ என்னோடய அனுபவத்தை வச்சு பார்க்கறோம் அப்படின்னா வந்து நான் வந்து விளையாண்டன் அப்படினா ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோசமா ரொம்ப வந்து புத்துணர்ச்சியாக வந்து நான் வந்து உணருவேன் ஏன்னா ரொம்ப கஸ்டத்தோடய நான் இருந்தாலும் நான் போய் நல்லா விளையாண்டா அப்படினா எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கறது அப்படின்னா அந்த ஒரு விளையாட்டு மட்டும்தான் தேங்க்யூ